அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாகத் திகழ்கிறது தமிழ் தமிழ் மிகவும் பழமையான மொழி அது பழங்குடியினர் பழங்குடியினர் பேசிய மொழி இது ம தமிழ்மொழி முதலில் தோன்றியது யா தமிழ்மொழியிலிருந்து தான் பிற மொழிகள் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் பிறந்தது என்பார்கள் அதனால் தமிழ்மொழியைப் போற்றி பாடாதவர்கள் இல்லை திருக்குறளில் கூட தமிழ்மொழியை மிகவும் பாராட்டிப் பேசிருப்பார்கள் தமிழ் பா தமிழ்மொழியைப் பா பாராட்டி தமிழ்மொழியை விரும்பி வந்த ஆங்கிலேயர்கள் பலரும் உண்டு சிலர் சில மனிதர்கள் திருக்குறளை திருக்குறளை ஆங்கிலத்தில் மேற்படுத்தினர் எதனால் என்றால் தமிழ் மீது உள்ள பற்றினால் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிப்பெயர்த்தனர் சில தலைவர்கள் அவர்கள் மிகவும் தமிழ்மொழிக்குப் பற்றாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பாரதியார் போன்ற தலைவர்கள் எழுதும் கவிதைகள் தமிழ்மொழியை மேம்படுத்திக் காட்டியது அதனால் எல்லா மொழிகளுக்கும் குறிப்பிட்டுச் சொல்ல இயலவில்லை எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாகத் திகழ்கிறது தமிழ் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மொழிக்கும் மிக பழமையான மொழி தமிழ்மொழி என்பார்கள்